ஹலோ ப்ரோ சலூன் கடையா சலூன் கடையா ப்ரோ இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஹை டெக் சலூன் ஆ உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா ஒரு ஒன் வீக் முன்னாடி ப்ளாக் கலர் ஷர்ட் போட்டு வந்தேனே உங்கள் கடையில் தான் நான் முடி வெட்ட வந்தேன் ஞாபகம் இருக்கா ஆ ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ நீங்கள் முடி வெட்டினது செம்மையாக இருந்துச்சு ப்ரோ நான் கூட ஏதோ நல்லாயிருக்காதுன்னு நினச்சேன் கடையில் பார்த்தப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு வந்து பார்க்கவும் வீட்லையும் எல்லாம் நல்லாயிருக்குனாங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அதை விட அந்த நீங்கள் கலரிங் பண்ணுவீங்களே அது வேறு லெவல் ப்ரோ வேறு மாதிரி

பார்க்குறவங்கல்லாம் எங்கே முடி வெட்டின எங்கே முடி வெட்டினன்னு கேட்குறாங்க ப்ரோ அந்த அளவுக்கு நீங்க மாஸ் பண்ணிட்டீங்க ஆ பசங்களெல்லாம் கேட்டாங்க எந்த கடை எந்த கடைன்னு நானும் இது மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் நீங்கள் உங்களோடய டீட்டைல்ஸை மட்டும் வாட்ஸப்பில் அனுப்பிச்சு விடுங்க நான் பசங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு வர வைக்கிறேன் ப்ரோ ஆ ஆ ஓகே ப்ரோ நேற்று ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ செமையா பண்ணீங்க ப்ரோ ஆ ரேட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ப்ரோ மற்றபடி எல்லாமே பக்கா ஓ சரி ப்ரோ சேரி ப்ரோ அதுதான் நீங்கள் வாட்ஸப்பில் அனுப்ச்சு விடுங்க ப டீட்டைல்ஸை நான் பசங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு நானும் சொல்கிறேன் இங்கே தான் வெட்டினேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நீங்கள் ஹேர் கட் பண்ணுறதுலையே தெரிஞ்சுருச்சு உங்களோடய இது எப்படின்னு ஆ வேறு மாதிரி வெட்டியிருக்கீங்க ப்ரோ ஆ ஓகே ப்ரோ மறந்துடாம உங்கள் டீட்டைல்ஸ் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ ஆ சரிங்க ப்ரோ பாருங்கள் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ஆ ஓகே ப்ரோ